நான் குளோரோட ஆப்பில் ஆட்ரு பண்ண சுடிதார் வந்து கொஞ்சம்கூட நல்லாயில்ல நான் ஆட்ரு பண்ண டிரெஸ்க்கு வேற மாதிரி டிரெஸ் எனக்குக் கொடுத்துருந்தாங்க அது இல்லாம அந்தச் சைஸ் எனக்குக் கொஞ்சம்கூட எனக்கு நல்லாயில்ல அது ரொம்ப அன்கம்போர்ட்டபுலாக இருந்திச்சு அது ரொம்ப கிளிஞ்சிருந்திச்சு நான் ஆட்ரு பண்ண சுடிதாரவே மாற்றி எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்கள் அதனால நான் ரொம்ப சேடா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு